ஆ சொல்லுங்கண்ணா யாருங்கண்ணா அண்ணா ஆமாங்கண்ணா என்ன ஊர்லேந்தண்ணா பேசுகிறிங்க ம் சொல்லுங்கண்ணா

சரிங்கண்ணா நாளைக்கு வீட்டில் இருப்பிங்களாண்ணா நீங்கள் ம் சரி நான் வரேன் அண்ணா ஆ எவ்வளோ நேரத்துக்குணா வரணும் வீட்டில் இருப்பிங்களா ஆ சரிங்கண்ணா நான் வந்து பார்த்துட்டு நான் அளவு சொல்லிட்டு வரேன்ணா சரி ஓகேண்ணா ம்